இந்தியாவோடய ஸ்டேட்ஸ்ஸுன்னு சொல்லும் போது எஸ்பேஷலி எனக்கு சௌந் இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்புறம் ஆந்திரா அது இல்லாமல் மஹாராஷ்ட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அந்த ஃபுட்டு வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெம்பில்ஸ் ஸோ நிறைய டூரிஸ்ட்டு ப்ளேசஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்